வந்து அட்டப்பாடிங்கிற ஒரு ஊர் நாங்கள் அங்கே சின்ன வயிதில் போயிருக்கறோம் ஸ்கூல் படிக்கிறப்போ அங்கே வந்து புலங் பழங்குடியினர் இருளர் தான் நிறையா இருப்பாங்க அவங்க வந்து பேசறது ஒரு இதாக இருக்கும் அவுங் பேசுறது எங்களுக்கு புரியாது ஆனால் நல்லாயிருக்கு பேசுறது கேட்கறக்கு அவங்க வந்து முண்டாஸ் கட்டிருப்பாங்க நம்ம மாதிரி பிளவுஸ் இந்த மாதிரி எல்லாம் போட மாட்டாங்க அவங்க வந்து த சாப்புடுறது வந்து இந்த மான் இந்த எலி பூனை இந்த மாதிரி இந்த மாதிரி வென் காட்டு விலங்குகள் தான் எல்லா பிடிச்சி சாப்புடுவாங்க